விவசாயிங்க இந்த நெல்பயிரு வேர்க்கடலை அந்தமாதிரி பயிரை வைக்கிறது இருந்தாலும் கூடுதலாக வந்து விவசாயி வந்து அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு மூலிமா அந்த நாட்டுக்கோழி முட்டை இன்றைக்கி வந்து இங்கே இந்த பாய்லர் கோழியை வந்து ஆறுபாய் விற்றாலும் இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து பத்து பதினஞ்சி ருபாய் வரைலேயும் போகுது அது வந்து உங்களுக்கு இது கூடுதலான வருமானம் தரும் அதேமாரி தான் காளான் அது வந்து கு குடிசைத்தொழில் மாதிரி ஏதாவது ஒரு கொட்டகை அமைத்து போடுறாங்க அந்த காளான் வந்து வளர்த்து கிராமப்புறனாலும் ந வந்து நகரப்புறத்துக்கு கொண்டு போய் விற்றா அது ஒரு நல்ல லாபம் பாலு இன்றைக்கி வந்து எருமைப்பால் அப்புறம் வந்து நாட்டு மாட்டுப்பால்லாம் நல்ல சிறப்பாக கேட்டு வாங்குகிறாங்க மிக பெரிய இந்த மற்ற பால்லாம் வந்து கொஞ்சம் அந்த கொழுப்புச்சத்து அது மாதிரி இதெலாம் இது வந்து பர்சன்டேஜு கொஞ்சம் அந்த கூடுதலான பால் திக்கா இருக்கறனால ஒரு லிட்ரு வந்து நூற்ருபாக்கு கூட கேட்குறாங்க அந்த காரா மாட்டு ப பசும்பால்லாம் நூற்ருபாய்க்கு கூட கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வெறி இந்த தொழிலோட நீண்ட நாள் பயிர் மாதிரி வச்சிருந்து ஒரு தேக்கு மரம் இல்லை வந்து சந்தன மரம் இல்லை இதுமாரி உங்களோட நிலத்துக்கு தேவையான ம மரங்கள்லாம் நீங்கள் வச்சி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான வருமானத்தை நேரம் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரு நிலம் மரம் நடலாம் அப்படி நடும்போது தான் உங்களுக்கு வந்து கூடுதல் உழைப்புக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கள்லாம் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்கிது கூலிக்கு அதனால் நீங்கள் அந்த வகையிலும் ஒருத்தர் ஒருத்தர் அது பண்ணலாம்